ஐசக் நியூட்டன் தாமஸ் ஆல்வா எடிசன் அதுக்கப்புறம் ஏபிஜே அப்துல்கலாம் இதில் வந்து நாங்கள் பார்த்து வளர்ந்தது யார்னா ஏபிஜே அப்துல்கலாம் எங்களுக்கு வந்து நாங்கள் படிக்கும்போது எங்களுடைய பள்ளி புத்தகத்தில் வந்து ஏபிஜே அப்துல்கலாம் பற்றி அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி கொடுத்துருப்பாங்க அதை வச்சு எங்களுக்கெலாம் அவரை வந்து ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து எதிர்காலம் வந்து மாணவர்களுடைய கையில் தான் இருக்குது அதனால் எல்லோருமே நல்லா படிக்கணும் அப்படி எல்லோருமே வந்து சுடராக ஒளிரணும் அப்படின்றது வந்து அவர் சொல்லுவார் அதனால் எங்கே போ எங்கே போய்ட்டு எந்த மேடையில் பேசினாலும் மாணவ மணிகளை வந்து நீங்கள் வந்து ஒளிர் விட்டு எரியணும் பிரகாசமாக அப்படின்னு நல்ல கருத்துக்களையும் மோட்டி எல்லாரையுமே ஊக்கப்படுத்துகிற மாதிரியும் அவர் வந்து அவர் இத்தனைக்கும் அவருடைய பாடங்களை வந்து தமிழ்ல படித்தும் அவர் வந்து அவர் அவர் வெளி வெளியேலாம் போகும்போது அவர் இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல வந்து அந்த மொழியை வந்து நல்லா பேசுவார் அவருடைய சின்ன வயசுலேருந்து அவர் வந்து பட்ட கஷ்டம் அதுக்கப்புறம் அவர் வந்து அவரும் அவங்க அது வந்து விதையா வந்து சின்ன வயசுலேருந்தே மொளைச்சதுனால அவர் வந்து சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவர் வந்து ஊக்கப்படுத்தி தான் வந்து அவர் வந்து அந்த மனசில் அந்த வெதை வெதைச்சதுனால தான் அவர் வந்து இந்தளவுக்கு வந்து விடாமுயற்சியில வந்து அவர் வந்து வளர்ந்து வந்திருக்குறாரு அவரோடு சின்ன வயசு நட்பான அவர் வந்து ஒரு உயிர் தோழன் வந்து அவர் வந்து முஸ்லீம் அவங்க வந்து அவங்கக்கூட அந்த நட்பு அது வந்து எங்களுக்கு ரொம்ப புடித்தமான ஒரு விஷயம் அவர் வந்து எந்த ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல் அவங்கக்கூட சின்ன வயசிலருந்தே சாரி அவங்களுடைய ஃப்ரெண்ட் வந்து ஹிந்து ஹிந்து அதனால் வந்து எந்த வேறுபாடும் இல்லாமல் அவங்க ஒன்றா பழகினதுனால எங்களுக்கு வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் அதுதான் நட்பு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து எனக்கு வந்து ஏபிஜே அப்துல்கலாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அவர் வாழ்க்கையிலேயும் சரி அவர் வந்து இது விடாமுயற்சியினால் வந்து அவர் வந்து இந்த விண்வெளி சாதனையில் ராக்கெட்டை வந்து ஏவுகணையை வந்து அவர் விண்வெளியில் செலுத்தினார்